சோஃபா செட்டு போன வாரம் வாங்கியிருந்தோம் அது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குன்னு நினைச்சி வாங்கினோங்க ஆனால் அதில் ரொம்ப டேமேஜ் பீஸ் அதிகமாக இருக்குமாட்டிருக்கு தண்ணி பட்டவுன்னே வெளியே அப்படியே பஞ்சு ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு ஸ்ப்ரிங்கு மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்களாட்ருக்கு ஸ்பிரிங்கு மாதிரி அதிகமாக இருக்குது உட்காரவே முடியல குழந்தைகள்லாம் உட்காந்தா குத்துதுங்கிறாங்க விளையாடவே முடியலங்கிறாங்க ரொம்ப வேஸ்டாய்ஜா ஆகிருச்சி சோபா செட்டு அதிக காசு கொடுத்து வாங்கி வேஸ்டேஜாக இருக்குது